நான் சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும்போது தேவையான பொருள்லாம் அதுக்கு பக்கத்தில் எல்லாமே எடுத்துவச்சுக்கிட்டு அதற்கப்பறந்தான் அடுப்பே பற்றவைப்பேன் அப்ப தான் அது சரியான முறையில் செய்யறதுக்கு வசதியாக இருக்கும் அதற்காக நம்ம செய்யறது அது போல வாங்க வேண்டிய பொருட்ள்கள் எது இருந்தாலும் முன்கூட்டியே யோசன பண்ணி வாய்ண்டு வந்து வச்சுக்குவேன் எதையும் நிறுத்திவிட்டு அடுப்பு வெளில போகறமாரி இல்லாமல் அதை செய்வேன் நல்ல சுவையாக மனமாக ஓரளவுக்கு சரியாக செய்ய செய்யறதுக்கு அது தான் வசதியாக இருக்கும் சாம்பார் செய்தாலும் நான் வெஜ் அயிட்டம் செய்தாலும் அதுக்கு வேண்டிய பொருள்ட்கள்லாம் எடுத்துவச்சு சாம்பாரும் அதுக்கு வேண்டிய தாளிப்பு வேண்டிய கடுகு உளுந்து வெந்தியம் பெருங்காயம் அந்த மாரி பொருள்லாம் பக்கத்தில் எடுத்துவச்சுக்கிட்டு எல்லாம் இது பண்ணிக்கிட்டு தாளிச்சு சமையல் செய்து நல்லா இருக்கும் சுவையும் மணமும் முன்னெச்சரிக்கையாக எதுவும் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு அடுப்புக்கிட்டயும் எந்தப் பொருளையும் அசிங்க இதுபண்ணிக்க மாட்டேன் நல்லா இது பண்ணிக்குவேன் அதை நெருப்பு எதுவும் இதாககிடாத அளவுக்கு முன்னெச்செரிக்கையோட இதை பண்ணிக்கணும்